நாங்கள் வந்து நடைப்பயணம்னு சொல்ல முடியாது நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டுருக்கும் போது தர்மபுரிக்கு போகும் போது நாங்கள் வந்து விலங்குகளெலாம் பார்த்துருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்தவொரு விஷியத்தியுமே நம்ம கேட்கறத விட பார்க்கும் போது அதோடய ரொம்பவே எக்ஸைட்மென்ட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த விலங்கு எதுனா யானை தான் அந்த யானையை பார்க்கும் போது என்னைய எட்ட எட்டேருந்து பார்க்கும் போதே ரொம்பவே அழாகாவும் இருந்துச்சு அதே சமயத்தில் பயமாகவும் இருந்துச்சு நம்ம வனவிலங்குளாம் எப்படி குறுக்கிடாமல் இருக்கலாம் நம்ம காட்டை அழிக்காமல் இருந்தாலும் சரி நம்ம அங்கே போகும் போது வந்து நம்ம எந்த ஒரு வ வத்தி வத் தீப்பெட்டி எல்லா நம்ம யூ யூஸ் பண்ணாமல் இருந்தாலே நம்ம வனவிலங்குகளுக்கோ வனங் வனங்களுக்கோ நம்ம வந்து எந்தவொரு கேடும் விளைவிக்காமல் இருக்கலாம் அதுல்லாமல் நம்ம காட்டை அந்த மரங்கள் எல்லாம் வெட்டுறதெல்லாம் அந்த மரங்களெல்லாம் வெட்டிட்டு வந்து நம்ம வீடு கட்டுறதனால் அதுங்க வந்து இருக்கற இடம் இல்லாமல் அதுங்க அவங்க விலங்குகள் எல்லாமே வந்து ஊருக்குள்ளே வந்து நமக்கும் வந்து சேதத்தை ஏற்படுத்துது எப்போயுமே வந்து நம்ம விலங்குகளை பாதுகார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம விலங்குகள் தான் நம்மளுடைய நாட்டோடய ஒரு பெரிய சக்தியாகவும் என விலங்குகள் வந்து இருக்கின்றது ஏன்னால் விலங்குகளை வந்து மனித குறிக்கீடு இல்லாமல் தான் நம்ம பார்த்துக்கணும் மனிதங்கள் வந்து அதை பா பாசமாக பார்த்துக்க போனாலும் வந்து பார்த்துக்கறதுனா எப்படினா அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் எட்டருந்து பார்த்துக்கறது தான் ரொம்பவே நல்லது